இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும் பிரியாணியில பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் குருமா ஊற்றி கொடுப்பாங்க குருமா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா கொடுப்பாங்க ரைத்தாவும் அதுக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் தோசை தோசை பார்த்தீங்கன்னா தோசையிலையே மசால் தோசை இருக்கு ஆனியன் தோசை இருக்கு அது வெரைட்டி வெரைட்டியான தோசை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி இருக்கு பூரிக்கு கிழங்கு மசாலாவும் சூப்பராக இருக்கும் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் சிக்கன் கபாப்பும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி சாஸெல்லாம் ஊற்றி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு மசாலா அதுவும் சூப்பராக இருக்கும் அது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் பட்டர் மசாலா இருக்கு பட்டர் மசாலாவும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் வந்து சில்லி பரோட்டா பரோட்டாவே பிச்சு போட்டு அதை வந்து கொத்தி அதை வந்து சாஸ் ஊற்றி சூப்பராக போட்டு தருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பறமாக லெமன் சாப்பாடு இருக்கு லெமன் சாப்பாடு வந்து அத்தியாவசியக்காக நம்ம வீட்டில் சீக்கரம் செஞ்சு சாப்பிட்டு போகறக்கு மிகவும் அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடும் மிகவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தா வெளிமாநிலம் போனிங்கன்னா வெளி மாநிலத்தில் கறியெல்லாம் அப்படியே பச்சையாக செஞ்சு அப்படியே அப்படியே தாளிச்சு கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும் ஆமா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணில ஹைட்ராபாத் பிரியாணி இருக்கு ஹைட்ராபாத் பிரியாணி பார்த்தீங்ன்னா கார சாரமாக போட்டு அருமையாக செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து கேரளா போயிவிட்டிங்கன்னா கேரளாவில பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இனிப்பு சாப்பிடுற மாதிரியே இருக்கும் அதே மாரி அதில் ஒரு மாதிரி க பிரியாணியும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹைட்ராபாத்லையே பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி இருக்கு தம் பிரியாணியை பார்த்தீங்கன்னா தம் போட்டு அப்படியே மூங்கில் பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி இட்லியும் சாம்பாரும் சாப்பிடீங்கன்னா அதை அடிச்சிக்கவே முடியாது இருக்குறதுலையே டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி தான் இட்லி சாம்பார் வடை வடைக்கும் சாம்பார்ருக்கு மிகவும் சூப்பராக இருக்கும் அந்த இட்லி வடை சாப்பிடீங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இட்லியில பார்த்தீங்கன்னா இட்லி இட்லிக்கு வந்து சட்னி வச்சி சாப்பிடாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் வந்து நம்ம ஊரில் வந்து ஜனவரி மாதம் பொங்க வைப்பாங்க அதையுமே சாப்பிடீங்கன்னா பொங்கல் சக்கரைப்பொங்கல் இருக்கு வெண்பொங்கல் இருக்கு சக்கரைப்பொங்கல் பாத்தீங்கன்னா அது ஒரு இனிப்பான பொங்கல் அதுவும் அருமையாக இருக்கும் பொங்கல் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து சட்னிக்கும் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டா ஐயோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்பறமாக பார்த்தீங்கன்னா புளிச்சாப்பாடு புளி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதேப் போல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட் ஃப்ரூட் சேலட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அதுவும் சாப்பாடும் மிகவும் அருமையாக இருக்கும்